இந்த காலத்தில் மின்சாரம் பார்த்திங்கன்னா வச்சிக்கங்களேன் மின்சாரம் இல்லாத வீடோ காலேஜோ ஸ்கூலோ ஆஃபீஸோ எதுவுமே கிடையாது இந்த காலத்தில் மின்சாரம் தான் ரொம்ப இம்பர்ட்டன்ட்டான இடத்துல எல்லா இடத்துலயுமே மின்சாரம் மின்சாரம் மின்சாரம் தான் சும்மா ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்போ காலேஜ் சம்மந்தமாக ஜெராக்ஸ் எடுக்கணுனால் கூட அதுக்கு மின்சாரம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது கரெண்ட் இல்லைனா இப்போ ஜெராக்ஸ் எடுக்க போனோம்னால் கரெண்ட் இல்லைனா பத்து நிமிடம் வெயிட் பண்ணி கரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்து தர்றாங்க அப்படி இல்லையா இன்வெட்டர் ஜென்ரேட்டர் வசதி வச்சு அதை வச்சு தான் இப்போலாம் ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க இப்போ ஸ்கூல்ஸ் இப்போ மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வச்சிக்கோங்களேன் ஸ்கூலில் வந்து டெஸ்ட் கொடுத்து இருப்பாங்க கரெண்ட் இல்லாத நேரத்தில் மெழுகுபத்திலாம் வச்சு தான் படித்தோம் படித்து எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது இப்போ அப்படி கரெண்ட்டு இருந்து இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து நல்லா வெளிச்சத்தில் நல்லா படிப்போம் ஆனால் கரெண்ட்டு இல்லாத வாழ்ந்த காலக்கட்டமும் இருக்குது ஆனால் இப்போ கரெண்ட்டு இல்லனால் கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்துடுச்சு இப்போ இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படினா கூட லீவில் வீட்டில் தான் இருந்தோம் அப்போ ஸ்கூல் எதுவுமே கிடையாது கொரோனா டைம்லலாம் அப்போ ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்க அப்போ கூட மொபைலுக்கு சார்ஜ் போடறதுக்கு கரெண்ட்டு வேணும் ஸ்கூலில் காலேஜில் இப்போ சிஸ்டம் ஒர்க்குலாம் பார்த்தாங்க வச்சிக்கோங்களேன் அப்போ கூட இப்போ வந்து க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு குரூப்புலாம் எடுத்து படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் இல்லைனா அவங்களுக்கு அந்த கோர்ஸே இது பண்ண முடியாது சிஸ்டத்தை வந் சிஸ்டத்தில் தான் டேலி பண்றதுக்கு அக்கவுண்ட்ஸு அந்த மாதிரி எக்செல்லு பவர் பாயிண்டு அந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க அதுக்கு சிஸ்டம் ஒர்க்கு தான் வேணும் அதுவும் முக்கியமாக கரண்ட்டு மின்சாரம் ஜென்ரேட்டர் அது தான் வேணும் இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபேன் இல்லாமல் விட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது அது மாடி வீடாக இருந்தாலும் சரி ஷீட்டு வீடு கூரை வீடு எந்த வீட்டிலியுமே இப்போதுக்கிலாம் இயற்கையாக மரோலாம் நிறையா அழிக்கிப்படுகிறதுனால காற்று கூட வர மாட்டேங்கிது அதனால் இந்த காலத்தில் முக்கியமாக ரொம்ப இது வேணும் கரெண்ட்டு அதோடு மட்டும் இல்லாமல் வெயில் காலத்துலலாம் ரொம்ப இந்த இதுவாக இருக்குது அதனால் ரொம்ப ச அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தா மாதிரி மின்சாரம் இப்போலாம் நிறையா இட நிறையா வீட்டில் கொஞ்சம் வசதியான வீட்டிலலாம் கூட ஏசிலாம் போட்டுகிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க அதோடு இப்போ மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா வச்சிக்கோங்களேன் மின்சா கரெண்ட் இல்லாமல் ஒயர்லாம் அங்கங்கே அறுந்து விழுகுறனால அந்த ஒயர் அறுந்து விழுந்தது கூட தெரியாமல் இப்போ நிறைய பேரு உயிரினங்களும் சரி இப்போ மனிதர்களும் சரி எங்கேயாச்சும் கரெண்ட்டு அந்த ஒயர் விழுந்தது தெரியாமல் போகும் போது தண்ணியில் கால் வக்கும் போது எர்த் அடித்து இறந்து போய்டுறாங்க இல்லை அப்படி இல்லைனா பெரிய பாதிப்பு வந்துடுது ஆனால் கரெண்ட்டும் லைஃப்பில் இம்பார்டன்ட்டாக இருக்குது ஆனால் கரெண்ட்டால் பிரச்சனையும் இருக்குது அதை யூஸ் பண்றது நம்ம பொறுத்து தான் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ கரெண்ட்டுலாம் இல்லைனா வந்து மக்களால் இருக்கவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க இந்த சுச்சுவேஷனு ஆனால் கரெண்ட்டு இல்லாத ஒரு கரெண்ட்டு இப்போதிக்கு எங்கள் வீட்டில் கரெண்ட்டு இல்லை அப்படின்னு எந்த வீட்டிலியுமே சொல்லவே முடியாது எல்லார் வீட்டிலியும் கரெண்ட்டு எல்லாமே இருக்குது அதை மாதிரி ஃபோன்னு எல்லாமே இருக்க இப்போ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்காக தேவைப்படுது ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஒர்க்குக்காக தேவைப்படுது இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறிங்கன்னா மளிகை சாமான் அது பில் போடுறத்துக்கும் கரெண்ட்டு சிஸ்டமில் தான் தேவைப்படுது அப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபேன் இல்லாமல் இருக்கவே முடியாது இப்போ மின்சாரத்தால் பல உயிரினங்கள்லாம் பாதிக்கப்பட்டதுனால் அதுக்குன்னு இப்போ மக்கள்லாம் கரெண்ட்டு யூஸ் பண்ணாமல் இருக்காங்க எல்லார் வீட்லியுமே சரி எல்லா ஆஃபீஸ்லேயுமே சரி ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலியுமே கரெண்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்குது அதனால இந்த மின்சாரம் இல்லாமல் மக்களால் இருக்கவும் முடியாது ஆனால் மின்சாரம்ன்றது லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்வென்ட்டர்லாம் எங்கள் காலேஜில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ப்ரேயர்லாம் வைக்கும் போது ஒரு மைக்கில் ஒரு அனோன்ஸ் பண்ணும் போது திடீர்னு கரெண்ட்டு போயிட்ன்னா இப்போ ஸ்டுடென்ட்ஸு எல்லாருக்கும் இந்த நியூஸை த போய் கொண்டு போய் எப்படி சேர்க்குறதுனா மைக் மூலிமா தான் வந்து கொண்ட்டு வந்து சேர்ப்பாங்க அதுக்காக தான் அந்த இன்வெர்ட்ரு வசதி வச்சு இருக்காங்க இன்வெட்ரு வச்சு இருக்கறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இருந்தாலும் கரெண்ட்டு நம்ம நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்குது பார்த்து பத்திரமா ஈர கையிலாம் இல்லாமல் நல்ல க இப்போ ஈரத்துக்கு போய்விட்டு வந்தோம்ன்னா டவல் போட்டு துடச்சிட்டு ப பண்ணணும் அதை மாதிரி மோட்டருலியும் போய் கையை வச்சோம்ன்னா இப்போ தண்ணிலாம் பார்த்திங்கன்னா கரெண்டில் தான் வந்துகிட்டு இருக்குது அந்த மோட்டருலுலாம் போய் கை வைக்கும் போது பார்த்து கை வைக்கணும் டவல் வச்சு நல்லா துடச்சிட்டு அதுக்கு அப்பறம் தான் போய் கையை வைக்கணும் அப்போ தான் அது ரொம்ப நல்லது அப்பறம் சிலிப்பர்லாம் யூஸ் பண்ணிட்டு போய் ஸ்விட்ச் போடுறது அதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெண்ட் இல்லாமல் இப்போதிக்கி இருக்கவும் முடியாது ஆனால் கரெண்ட்டு இல்லைனாலும் லைஃப் இப்போதிக்கி கரெண்ட் இல்லைனா லைஃப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுத்து எல்லா இடத்துலியுமே சரி தான் இப்போ கரெண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்குது கரெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குறதுனால அதை வந்து பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும் அதோடு இல்லாமல் யூஸ் பண்ணும் போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் இப்போ குழந்தைங்கல்லாம் அங்கே விட்டுட்டு ஈரத்தில் அந்த கரெண்ட்டில் அதெல்லாம் வைக்க முடியாது குழந்தைங்களுக்கு கை எட்டுற மாதிரிலா கரெண்ட்லாம் வைக்க கூடாது அதனால் கரெண்ட்டை ரொம்ப பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும் அந்த கரெண்ட் இல்லைன்னா இருக்கவும் முடியாது இதுதான் என்னோடய